பயிர்களின் உற்பத்தித்தியையும் தரத்தையும் மேம்படுத்தணுன்னாக்கா முதல்ல அந்த காலத்துலலாம் வந்து மாட்டை வச்சு உழுது ஒரு டைமுக்கு நாலு டைம் அஞ்சு டைமோ உழுதுவாங்க உழுதுவிட்டு மாட்டோட சாணத்தை எருவாக பயன்படுத்துவாங்க அதை பயன்படுத்துறதால் நல்ல ஒரு விளைச்சலும் பூச்சி இல்லாமல் அதுக்கு மருந்து எதுவும் பயன்படுத்தாமல் அது மாரி நல்ல ஒரு விளைச்சல் கொடுக்கும் அதில் வந்து நல்ல சத்தும் இருந்துச்சு உடலுக்கு எந்த நோய்நொடி இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ வர உற்பத்தி எல்லாமே வந்து ஹைப்ரட்டி அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஊசி மூலயமாக மருந்து மூலயமாக அந்த மாரி உள்ளது தான் இப்போலாம் வருது அதை சாப்பிட்டாலும் வராத நோயெல்லாம் வரும் உடம்புக்கு கேடு பத்து வயசு இருக்கிற குழந்தைக்குலாம் கூட இப்போலாம் அதிகபட்சமான நோய்ங்க இருக்குது சர்க்கரை நோய் பீபி இருக்குதுன்றாங்க ஆனால் அப்போ இருந்தவங்க வந்து நூறு வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்போ வரைக்கும் கூட எந்த நோயும் இல்லாமல் இருந்தாங்க அதுக்கு வந்து முதல் காரணம் வந்து எந்த ஒரு ரசாயனப் பொருளும் யூ யூஸ் பண்ணாம அந்த பயிரை வந்து விளைவிச்சாங்க எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது அப்போலாம் இப்போ வந்து எல்லாமே எதற்கெடுத்தாலும் பூச்சி மருந்து அடிக்கணும் உரம் போடணும் யூரியா போடணும் அப்படின்றதால வந்து அந்த பயிரில் ஒரு சத்தும் கிடையாது அதனால் உடம்புக்கு எந்த நல்லதும் கிடையாது எல்லாமே கெடுதல் தான் வருது அதனால் இனி வரும் காலங்களாவது மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் அது எது எப்படி சொல்லுவாங்கனாக்கா நம்மளே தயாரிக்கிற ஒரு எருவு அது சொல்லுவாங்க அந்த எருவு உரம் யூரியா இயற்கை முறையில் தயாரிக்கிறதை வச்சு பயிரிட்டு அதை வந்து நம்ம சாப்பிட ஆரம்மிச்சா அது அந்த மாரி பயிரிட்டால் விளச்சலும் நல்லாருக்கும் நம்ப சாப்பிட்றவங்களும் நல்லாருப்போம் ஐம்பது வயசில் இப்போ இறந்து போகறவங்களாம் வந்து நூறு வயசு வரைக்கும் வாழறதுக்கான வாழ்வாதாரமும் இருக்கும் இது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறது